ஹலோ கொங்கு மெஸ்ஸுங்களா நான் டிஎன்பாளையத்துலேயிருந்து பேசுறேங்க மலர்விழினுங்க நான் ஃபுட் ஆர்டர் பண்ணியிருந்தேங்க அவருக்கு ஃபோன் பண்ணேங்க எடுக்கவே இல்லை ஃபுட் ஆர்டர் நான் டெலிவரி பாய்க்கு ஏனுங்க இன்னும் வர்லேங்க அரை மண்நேரமாக ஆச்சிங்க நான் ஃபோன் பண்ணி பிரியாணி சொல்லியிருந்தங்க இன்னும் கொண்ட்டு வர்லைங்களே கொஞ்சம் சீக்கிரம் வர சொல்லுங்கள் ஆமாம்ங்க நான் எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுறதுங்க அவங்களுக்கு ஃபோன் பண்ணா எடுக்கவே மாட்டேங்கிறாங்க அதனால்தான் உங்களுக்கு ஃபோன் பண்ணேங்க சரி நீங்கள் என்னென்று தெரிஞ்சிக்கிட்டு ஃபோன் பண்ணுறீங்களா சரிங்க சரி வெயிட் பண்ணுறேங்க கொண்ட்டு வர சொல்லுங்கள் சரிங்க